எங்கூரில் நாங்கள் வயலில் பயிர்களை வெ விதைக்கும்போதும் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு தான் அந்த பயிரை வந்து விளச்சல் போடுவோம் அந்த பயிர் வந்து நாற்று நடும்போது நாங்கள் சாமி கும்பிட்டு தான் அந்த பயிரை வந்து நாற்று நடுவோம் அந்த நாத்தை நட்டும் முடிச்சதுமே அந்த பயிர்கள் வந்து ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சாக வளரும்போது நாங்கள் அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சல் செய்வோம் அந்த தண்ணி பாய்ச்சல் மூலியமாக வந்து ஒவ்வொரு பயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக செழிப்படையும் அந்த செழிப்படையிற காட்சியை இயற்கை காட்சியை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது ஒவ்வொன்றும் நாற்று நட்டி அதை வந்து பெருசு பண்ணி அதை அறுவடை செய்யும்போது நாங்கள் அதை ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவோம் அந்த திருவிழாவையே நாங்கள் கொண்டாடி அந்த சாமி கும்பிட்டு நாங்கள் எப்படி நாற்று நட்டமோ அதே மாதிரி சாமி கும்பிட்டு தான் அந்த அறுவடையவே நாங்கள் தொடங்குவோம் அந்த அறுவடை செஞ்சு முடிச்சதுக்கப்புறோம் அந்த நெல்லை ஒவ்வொன்னாக தனியாக பிரிக்கும் போதும் நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவோம் எல்லாருத்துக்குமே வந்து சாப்பாடு இது மூலியமாக தான் கிடைக்கும் அந்த விவசாய செய்யற ஒவ்வொரு விளைச்சலும் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு அந்த அதை வந்து நாங்கள் ஒரு திருவிழா மாதிரி தான் நாங்கள் கொண்டாடுவோம் ஒவ்வொன்றும் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு விளைச்சலும் வந்து எங்களுக்கு ஒரு சா ஒரு வேள சாப்பாடு முக்கியங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து அந்த விளைச்சல் விளச்சி அதை அறுவடை செஞ்சு அத திருவிழா மாதிரி கொண்டாடி அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாங்கள் அதை சமர்பிப்போம் அந்த ஒவ்வொரு அறுவடை செய்யிற ஒவ்வொரு நெல்லும் எங்களுக்கு இயற்கையின் அழகு மட்டும் அல்ல அது வந்து ஒவ்வொருத்தரோட வேர்வையும் கூட அந்த அறுவடை செஞ்ச ஒவ்வொரு நெல்லையும் நாங்கள் தெய்வமாக கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருவிழாவை அதை கொண்டாடி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஓ சாப்பாடு கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் விவசாயம் பண்ணுவோம்